சொல்லுங்கள் சார் யாருங்க யாருங்க பையன் பையன் பேர் யாருங்க பையன் யாருங்க முருகனுங்களா என்ன க்ளாஸு பன்னெண்டாவது என்ன க்ளாஸு என்ன க்ரூப்பு ஆ சயின்ஸ் க்ரூப்புங்களா ஆ சரிங்க என்ன விஷயம் எங்கெங்கே திங்ககெழமைங்களா எக்ஸாம் டைமாக இருக்குது பார்த்து லீவுலாம் அப்பப்போ எடுக்கக்கூடாது ஆ பப்ளிக் எக்ஸா எக்ஸாமாக இருக்குதுங்க இப்போ ப்ளஸ் டூ வேறு சொல்கிறீங்க

முக்கியமான ரிலேட்டிவா சரி நீங்கள் யார் பேசுகிறது ம் சரி ஓகேங்க